எனக்கு பிடிச்ச பைக்குன்னா ஆர் ஒன் ஃபைவ் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு புடிக்கும் ராயல் என்ஃபீல்டு பிடிக்கும் ஆனால் என்கிட்ட இருக்கிற பைக் வந்து பல்சர் பைக் தான் இருக்குது பல்சர் ஒன் ஃபிஃப்டி தான் வச்சிருக்கேன் லேட்டஸ்ட் மாடல் அது ஒன் ஃபிஃப்டி தான் வச்சிருக்கேன் என்னோட கனவு பைக் பார்த்திங்கன்னாக்கா ராயல் என்ஃபீல்டு பைக் தான் அதான் ரொம்ப நல்லா ஓட்டுறத்துக்கும் நல்லாயிருக்கும் வண்டியில் போகிறத்துக்கும் நல்லாயிருக்குன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்ப லாங் ட்ரைவ் போகணுன்னா ஒன் ராயல் என்ஃபீல்டு பைக்ல போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன்